ஆ இங்கே இங்கே பக்கத்தில் இருக்குது மேடம் இங்கே ரெண்ட்டுக்கு அதாவது இப்போ நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க ஹவுஸு டூ பி ஹெச்கே வேணுமா டூ பி ஹெச்கேன்னா இங்கே எங்கேயும் பக்கத்தில் இல்லை மேம் கொஞ்சம் தள்ளி போனால் தான் இருக்கு நீங்கள் எப்படி எந்த எவ்வளோ ஃபீச்சர்ஸ் பக்கத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லைன்னா ஸ்கூல்கிட்ட இருக்கணும் அந்தமாதிரி எதாவது பார்க்குறீங்களா அப்படிங்களா ஓகே மேம் அப்படி பாத் ஓகே மேம் ஆ ஓக் ஓகே மேம் அண்ணாநகர் சைடுன்னா இருக்கு மேம் இங்கே இங்கே ஒரு டூ வீ ரெண்டு வீடு ரெண்ட்டுக்கு தான் விட்டுருக்காங்க டூ பி ஹெச்கே ஒன்று இருக்கு ஒன் பி ஹெச்கே ஒன்று இருக்கு நீங்கள் ரெண்டுத்தில் எது எடுத்துக்கலாம்ன்னு பார்த்துக்குறிங்க டூ பி ஹெச்கேன்றது வந்து அதான் மேம் சொல்ல வரேன் டூ பி ஹெச்கே வந்து எப்படி இருக்கும்ன்னா ஒரு கிச்சன் இருக்கும் ஒரு அதாவது அட்டேச்சிடு பாத்ரூம்ஸ் தான் இருக்கும் ரெண்டு பெட் ரூம்க்குமே அட்டேச்சிடு பாத்ரூம்ஸ் இருக்கும் தனியாக வெளியும் செப்ரேட்டாக ஒன்று இருக்கும் மாடியில் வந்து ஒன்று தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம் தனியாக இருக்கு மொத்தமாக டோட்டல்லாக எத்தனை நாலு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு ஸோ அதோட ரெண்ட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் மேம் மந்த்லி ஒன் பி ஹெச்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட் ரூமு ஒரு கிச்சன்னு ஒரு ஹால்லு ரெஸ்ட் ரூம் வந்து ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்கும் ரெண்டு ரெஸ்ட் ரூமுமே ஒரு ஒரு லெட்டின்னு ஒரு ஆ ஒன்று வந்து பார்த்திங்க்கு தனியாக இருக்கும் இல்லை இல்லை மேம் தனி வீடு தான் மேம் ஹவுஸ் ஓனர்ஸ் இங்கே இங்கே இல்லை ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வெளியில இருக்காங்க வெறும் ஹவுஸ் மட்டும் தான் இங்கே இருக்கு ஒரே போர்ஷன் தான் மேம் அது

இது சிங்கிள் ஒ ஒன் பி ஹெச்கே வந்து டபுள் போர்ஷன் மேம் மேலே ஒன்று கீழ ஒன்று இப்போ வந்து அவங்களுக்கு அவேலபிளாக இருக்கிறது வந்து மேலே மட்டும்தான் அவேலபிளாக இருக்கு டூ பி ஹெச்கேன்றது வந்து ஒரே வீடு தான் மேம் அது டோட்டலாகவே

நீங்கள் டூ ம் ஆமாம் எங்களது ஆஃபிஸ் வந்து திருவெஞ்சியூர் மேம் திருவெஞ்சியூர் ஊர் வந்து இப்போ பூஜா புரோக்கர் ஆஃபிஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் எங்கே வந்து கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க ஆ வருவாங்க மேம் நீங்கள் என்னைக்கு வரேன்னு சொல்லுங்கள் நான் அன்னைக்கு அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்களையும் ஹவுஸ் ஓனர்ஸையும் வரச் சொல்றேன் ஆ இருக்கு ஆ சரி ஓகே மேம் இப்போ நீங்கள் எனக்கு வந்து இப்போ ஒரு அதான் மேம் வீட்டுக்கு பொருத்தமாதிரிதான் மேம் இப்போ எப்படி சொல்லுறது டூ பி ஹெச்கே எடுக்கிறதா இருந்தால் என்னோட ஃபீஸ் வந்து த்ரி தௌசண்ட் இருக்கும் மேம் ஒன் பி ஹெச்கே எடுக்கிறதா இருந்தால் த டூ தௌசண்ட் இருக்கும் மேம் ஏன்னா வீடுக்கேற்ற மாதிரிதான் ஏன்னா அவங்கக்கிட்ட நான் பேசி உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லையா அதுவும் இல்லாமல் இது வந்து ரெண்ட்டுன்னா மட்டும்தான் இந்த ஃபீஸு உங்களுக்கு டோட்டலாக எனக்கு வீடு அது ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஆக்ஷுவலி இப்போ ஓனர் வந்து இங்கே இல்லை அவங்க அப்ராட் போப்போறாங்க ஸோ அவங்க இப்போ இருக்கிற வீடியும் இந்த வீடியும் அவங்க சேல்ஸ் பண்றமாதிரி தான் இருக்காங்க உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம்

ம் ஓகே

ஓகே ஓகே மேம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஓகே மேம் ஓகே தேங்க் யூ ஆ ஓகே மேம் கண்டிப்பாக நல்லவங்க தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே அண்ணாநகர் சைடு இருக்கவங்களாம் அதைத்தான் சொல்லுறேன் எல்லாமே பக்கத்துல தான் இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல வசதியாகதான் இருக்கும் எல்லாமே அப்புறோம் ஹவுஸ் ஓனர்ஸும் நல்லவங்க தான் நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசி உங்களுக்கு முடிச்சி தரேன் மேம் ஓகே ஆ